ஹலோ ஆ நவீன் நாங்கள் இந்த மதுரை ரியல் எஸ்டேட் ஏஜென்சிலேருந்து பேசுகிறோம் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வீடு கேட்டிருந்தது பற்றின ஆஃபர் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் கால் பண்ணியிருக்கோம் மாட்டு தாவணி டிநகர் நீங்கள் கேட்டிருந்த ஏரியா தான் ஆ ஒன் செகேண்ட் கேட்டிருந்த ஏரியாவில் தான் இருக்குது

ஸ்டாட்டிங் ரேட் வந்து நீங்கள் கேட்டிருந்த ஒன் பிஹெச்கே வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு டூ பிஹெச்கே வந்து தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் கிட்டே வருது சார் ஒன் பிஹெச்கேயில் ஒன் ஒரு ரூம் அவைளபிலிட்டியாக இருக்குது பட் எல்லா எலெக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி வாட்டர் சப்ளை எல்லாமே பக்காவாக இருக்கும் டூ பிஹெச்கேவும் சேம் அதே தான் எலெக்ட்ரிசிட்டி இருந்து சப்ளை எல்லாம் பக்கத்து பக்கத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு இருக்கிற மாதிரி தான் சார் தனி வீடு செப்பரேட் ஹவுஸ் தான் சார் இப்போ நான் சொல்கிறது வந்து மாட்டு தாவணி ஏரியாவில டிநகர்லேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி வரும் சார் வீடாக டிநகரில் அந்த மாதிரியான வீடு தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி மாட்டுதாவணினால் தனி தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது மாட்டு தாவணியில் வந்து ஃபுல்லு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் வீடுக்கிட்டே இருக்குது சார் அதில் ஃபுல் செக்யூரிட்டி அலார்ட்மெண்டோடு தான் முன்னாடி வாட்ச்மேன் இருப்பாங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது இந்த பக்கம் ஒரு ஃபிஃப்ட்டீன் வீடு இந்த பக்கம் ஒரு ஃபிஃப்ட்டீன் வீடு இருக்கும் சார் இதில் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு நிறைய மிங்கிள் ஆகி தான் இருக்கும் நீங்கள் என்ன இதை கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் காட்டுகிறேன் சார் ரெண்டு இது வரும் சார் ஆமாம் ஆமாம் ஹால்லு கிட்ச்சனு ரெண்டு ரூம் வரும் அது போக டெரஸ் வரும் சார் பக்கத்தில் அந்த அந்த வீடு இது ஒரு என்கேவ் மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது மாட்டு தாவணியில் பக்கத்துலேயே நிறையா ஸ்கூலு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது சார் கொஞ்சம் ஒரு டூ டூ கிலோ மீட்டர் தள்ளி ஹாஸ்பிட்டலும் இருக்குது ரொம்ப வசதியான இடம் தான் மாட்டுதாவணி கிட்டே நான் சொல்கிறது ஆமாம் சார் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குது சார் ஆமாம் சார் நான் சொல்கிறது தனி தனி என்க்ளோவ் சார் இது மாட்டு தாவணியில் வந்து அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் தனித்தனி வீடில் வரும் இது இங்கே தான் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது டிநகரில் தான் அப்பார்ட்மெண்ட்டில் வரும் சார் அப்பார்ட்மெண்ட்டில் வரும்போது உங்களுக்கு டூ பிஹெச்கே வந்து முப்பத்து எட்டு லட்சமும் ஒன் பிஹெச்கே வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தில் இருக்குது சார் அது ரெண்டு இடத்துலையுமே தண்ணி பிரச்சினைகள் கிடையாது சார் எலெக்ட்ரிசிட்டி பிரச்சினையும் கிடையாது அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும் போது நீங்கள் மெயின்டனன்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி வரும் தனி வீட்டில் எந்த பிரச்சினையும் கிடையாது சார் அது உங்களோடய சொந்த வீடு மாதிரி அதுக்கான வரிகளை மட்டும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் வருஷா வருஷம் அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கனால் மெயின்டைன் சார்ஜ் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறுலிருந்து ரெண்டாயிரத்து எண்ணூறுக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் இப்போ ஒவ்வொரு வீடை பொறுத்துதான் சார் இந்த ஆப்ஷன் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு எது பிடிச்சுருக்குன்னு சொன்னிங்கன்னால் அந்த வீட்டில் பேங்க் ஒரு டை யப் வச்சுருப்பாங்க அந்த பேங்க்காரவங்கள்கிட்ட கேட்டு எவ்வளோ டவுன் பேமெண்ட் ஸ்டாட்டிங் கொடுக்கணும் பேலன்ஸ் எவ்வளோ இஎம்ஐயா கொடுக்கணும் மாதா மாதம் எவ்வளோ எத்தனை வருஷத்துக்குங்கிறத நீங்கள் பார்க்கற வீடை வச்சு நான் சொல்லிவிடுவேன் சார் இருபத்தி எட்டு லட்சம் சொல்லியிருந்தேன் ஒன் பிஹெச்கேவுக்கு தனி வீடு வரும்போது இஎம்ஐ தோராயமாக முப்பத்து ஆறு ஐந்நூறுக்கிட்டே வர மாதிரி இருக்கும் சார் இதுக்கு முன்னாடி ஒரு வீடு நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம் இஎம்ஐயில் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண போகிறீங்கறத வச்சு தான் சார் தெரியும் மந்த் மந்த் எவ்வளோ இஎம்ஐ வருதுன்னு ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்க சார் நான் எப்போது ஃப்ரீன்னு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் டைமிங்கும் அட்ரஸ்ஸும் வாட்ஸ்அப் பண்ணுறேன் நீங்கள் வந்து அந்த மாட்டு தாவணி வீடையும் பாருங்க டிநகரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டையும் பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சுருக்கோ அத நம்ம ஓகே பண்ணி அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷனும் சொல்கிறேன் ஓகேன்னால் நம்ம அதை பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார்